ஜெராக்ஸ் ஷாப்புங்களா

எங்களுக்கு கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்கணும் ஒரு ஹோல் புக் சேர்ந்து ஒரு டூ ஃபிஃப்டி பேஜஸ் இருக்கும் ஜெராக்ஸ் எடுத்து காெடுக்க முடியுங்களா எனக்கு ஒரு ஒன் வீக் உள்ளே வேணும் அப்படியே நீங்கள் பைண்டிங்கும் பண்ணித் தர முடியுங்களா ஆமாங்க எவ் எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ்ஸ் ஆகும் டூ ஃபிஃப்டி பேஜ் ஆகுமுங்க ஒரு பத்து பேர் இருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு புக் பண்ணித் தாங்க அது கம்ப்ளீட் பண்ண பிறகு நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்க ஓகேங்க உங்களுக்கு ஷாப் அட்ரஸ் வந்துட்டு என்னோடய வாட்ஸாப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க ம் ஆ இதே நம்பர் தாங்க ஃபாண்ட் சைஸ் அந்த லெட்டரோடய ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்துட்டு எந் எந்த சைஸ்ஸூக்கு எந்த மாதிரி அமௌண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க பேப்பர் குவாலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணிவிடுங்க சரிங்க எப்போது உங் உங்க நீங்கள் முடித்த பிறகு எனக்கு கால் பண்ணுங்க நானே வந்துட்டு பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் ஆமாங்க கடை அட்ரெஸ்ஸும் இதுவும் சென்ட் பண்ணிவிடுங்க வாட்ஸாப்கே நான் நேர்லேயே வந்து பார்த்து வாங்கிக்கிறேங்க சரிங்க தேங்க் யூ